அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகருக்கும் எங்கள் வீட்டில் நிறையா செடி நாங்கள் வெச்சுருக்கோம் மரம் செடி எல்லாமே வெச்சுருக்கோம் மாம் மாமரம் அதெல்லாம் வெச்சுருக்கோம் அதில் வந்து நிறையா மரங் பழங்கள் வந்து நிறையா வரும் அதை நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொ டுத்து ரொம்ப மகிழ்ச்சியாகருப்போம் அப்புறம் நிறையா ரோஜாப்பூக்கள் மல்லிகை இதை மாதிரி நிறையா ஃபிளவர்ஸ் செடியாக வெச்சுருக்கோம் அதை நாங்கள் வெச்சு நாங்கள் சேல்ஸும் பண்ணுவோம் அதேமாதிரி சாமிக்கெல்லாம் படைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறையா காய்கறி கீரைகள் அந்தமாதிரி எல்லா செடியும் வெச்சுருக்கோம் அதெல்லாம் நாங்கள் மாடி தோட்டத்தில் சேகரித்து வெச்சுருக்க வெச்சு எங்கள் வீட்டுக்கு தேவையானதை நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம் அதனால் எங்களுக்கு வந்து செலவும் மிச்சமாகும் அதனால் ரொம்ப ஹாப்பியாகருக்கும் அதை நாங்கள் மட்டும் சாப்பிடுறது இல்லாமல் எங்களை பார்த்து நிறையா பேரு அதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாகருக்கு இந்த மாதிரி எல்லாருத்து வீட்லேயும் நாங்கள் வெச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம இதுவும் தூய்மையாகருக்கும்